ஹலோ ஆ நான் இங்கே ஸ்கூல்லேருந்து பேசுகிறேம்மா யூனிஃபார்ம் ஆ சொல்லியிருந்தேங்கல்ல தைச்சுட்டுங்களா எ எத்தினை இது துணிம்மா தைச்சிக்கிறிங்க நூறு சொல்லியிருந்தேங்க இன்னோம் ஆயிரத்தி நூறு எக்ஸ்ட்ரா வந்திருக்குதும்மா ஆ கொடுக்கறம் போதே யோசித்தேன் எத்தினை நாளில் முடித்து தருவீங்கம்மா டூ வீக்ஸ் ஆகுமா கொஞ்சம் சீக்கிரமாக தைச்சு கொடுக்க பாரும்மா வெ ஆ எவ்வளோமா வெலை ஒரு டிரஸ்க்கு எவ்வளோம்மா வெலை வெலை எவ்வளோம்மா சொன்னால் தானே ஒரு டிரஸ்க்கு இவ்வளோன்னு சொன்னால் தானே நாங்கள் இத்தினை டிரஸுக்குன்னு நாங்கள் கொடுக்கறதுக்கு ஆ ஆறுநூறுபாவாம்மா ஆறுநூறுபா போட்டுக்கோமா ஒரு டிரஸ் தைக்க ஒரு செட்டு தைக்க ஆறுநூறுபா போட்டு தைச்சு கொடும்மா மொத்தம் ஆயிரத்தி இரநூறு ஆகுதும்மா பார்த்து பண்ணும்மா அடுத்த வர்ஷம் உங்களுக்கே ஆர்டர் சொல்லுறம்மா கொஞ்சம் சீக்கிரமாக முடித்து கொடும்மா ஆ சரிம்மா